இலக்கியம் கவிதை கலை இவை மூன்றும் தமிழ் மொழியைதான் பயன்படுத்தி கவிஞர்கள்லாம் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க அந்த காலத்தில் இருக்கிற கவிஞர்கள்லாம் எ கவிதை எழுதும் போது தூய தமிழ் இல்லாட்டி தூய தமிழில்தான் எழுதி வைப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே புரியாது அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி நாம் தான் படிக்க படித்துட்டுருக்கோம் இலக்கியம் கவிதை கலை இது மூணுத்தேயும் தமிழ்தான் அதிகமாக பயன்படுத்தி எழுதியிருக்காங்க எழுதின கவிஞர்கள்லாம் எவ்வளோ அழகாக வர்ணித்து எழுதியிருக்காங்க கவிதை கலை வடிவங்கள் மட்டும் கலை வடிவங்களை பற்றி எவ்வளோ அழகாக கவிஞர்கள்லாம் எழுதியிருக்காங்க தமிழில் தமிழிலலாம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கனு நீங்களே பாருங்கள் படித்து பாருங்க கவிதையெல்லாம் எவ்வளோ அழகாக வர்ணித்து எழுதியிருக்காங்க அதுலேயும் தமிழ் மொழி தான் பயன்படுத்தியிருக்காங்க இலக்கியத்திலும் தமிழ் மொழி தான் பயன்படுத்தியிருக்காங்க கவிஞர்கள்லாம் எழுதும் போது தமிழோடு தமிழோடு அழக அழகாக எழுதியிருக்காங்க